எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் பங்குனி உத்திரம் திருவிழா சா சிறப்பாக கொண்டாடுவோங்க அந்த மாரி நடக்கும்போது எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தில் இருந்தும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கலந்துப்பாங்கங்க அங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு நாங்கள் வந்து காவடி எடுப்போங்க அந்த மாரி காவடி எடுப்பாங்க பால்குடம் எடுப்பாங்க அப்புறோம் வாய்லெலாம் அலகு போடுவாங்க அலகுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி நீட்டில் இருக்கிற அலக வாயில் போடுவாங்கங்க அது இல்லாம முதுகில் சின்ன சின்னதாக இருக்கிற தேர் மாதிரி இருக்குங்க அதை தேரை முதுகுலையும் குத்தி இழுப்பாங்கங்க அது இல்லாம டாட்டா ஏசி அந்த மாரி ட்ராக்டர் அந்தமாதிரியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம் முதுகில் கொக்கி மாதிரி முதுகில் குத்திக்கிட்டு அதையும் இழுப்பாங்கங்க இது இல்லாமல் தீ மிதிப்பாங்கங்க நெருப்பு மிதிப்பாங்க இதெல்லாம் வந்து வர சுற்றுலா மாரி எங்கள் ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குங்க அந்த சுற்றி பார்க்க வர்றவங்களும் இந்த விழாவில ச சேர்ந்துப்பாங்க சேர்ந்து அவங்களும் சே அவங்களுடைய வேண்டுதலில் இது பண்ணிப்பாங்கங்க இது தான் நடக்குங்க